அண்ணாமலையார் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை கிரிவலம் வர்றதுக்கு பெளர்ணமி மோது சித்ரா பெளர்ணமி சொல்லிட்டு அதுக்கு வருவாங்க விசேஷமாக சித்திர மாதத்துல அந்த சித்ரா பெளர்ணமிக்கு தான் ரொம்ப அண்ணாமலையார் கோயிலுக்கு விசேஷமாக ஜனம் அதிகமாக வெளிநாட்டில் இருந்து கூட வெள்ளக்காரங்க வந்து எங்கூர் சாமி பிடிச்சிருக்குதுன்னு இங்கேயே தங்கி இருந்து அப்படி பார்க்கறாங்க அந்த சாமியை அப்புறம் மலையனூரில் மாதம் ஒரு அம்மாவாசைக்கு எங்கள் இருக்கிறவங்க சுற்றி இருக்குற ஜனம் கூடம் வந்து அதை அந்த கோயிலை விரும்பி ஜனங்க மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க கொ கொடி ஏற்றுவாங்க அப்புறம் வெள்ளித்தேர் இசிப்பாங்க மரத்தேர் அப்புறம் பெரிய தேர் கொடியேற்றுறது இதெல்லாம் அந்த ஜனம் அதிகமாக வந்து விரும்பி எங்கூரில் பார்ப்பாங்க மழை நாள் மழை டைமு வெயில் டைமில் தான் அதிகமாக நசு நசுன்னு மழை நாளில் இல்லைனா கூட வெயில் நாளில் அதிகமாக ஜனங்களை கன்ட்ரோல் பண்ண முடியாது அந்த வெயில் பெளர்ணமி வந்துச்சுன்னா பண்ண முடியாது வெயில் நாளில் தான் அதிகமாக ஜனம் வந்து வெளிநாட்டில் இருந்து கூடம் எங்கூரில் எங்கள் சாமியை பிடிச்சிக்குதுனு சொல்லிவிட்டு வந்து பார்க்குறாங்க